நான் பார்த்திங்கன்னாக்கா டீ கடையில் போய்ட்டு உட்காருவேன் காலையில் காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா காலை கதிர் தினகரன் மாலை முரசு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி பத்திரிக்கையிலெலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து படிச்சிகிட்டுருப்பேன் ஃபேஸ்புக்லாம் நிறையா வந்து ஃபேஸ்புக்கு பார்த்துட்டுருப்பேன் வாட்ஸாப்லலாம் பார்த்துட்டுருப்பேன் செய்தித்தாள் இப்போ பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் அன்றாட செய்திகளை வந்து தெரிஞ்சிக்கலாம் காலையில் பார்த்தோன்னா செய்தித்தாள் படிக்கிறது தான் என்னுடைய வேலை எல்லா செய்தித்தாளையும் படிச்சிகிட்டுருப்பேன் முக்கியமாக பார்த்திங்கன்னாக்கா சில முக்கியமான விஷயங்கள வந்து ரொம்ப நேரம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம்மு படிச்சிகிட்டுருப்பேன் நான் அதேமாதிரி ஃபேஸ்புக்லையும் பார்த்திங்கன்னா நல்ல செய்திகளலாம் ரொம்ப நேரம் பார்த்துட்டு நான் இருப்பேன் இதுதான் என்னுடைய ரெகுலராக நல்ல ஒரு ஒர்க்காக இருக்குது எங்களுடைய வேலை